லைப்ரரியனா பேசுகிறது ஆக்சுவலி நான் வந்து இங்கே லைப்ரரிக்கு வந்திருக்கேன் புக் ஷெல்ஃப்பில் வந்து ஸ்டோரி புக்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்கிறதுக்காக கால் பண்ணியிருந்தேங்க ஆமாம் ஆக்சுவலி எனக்கு தெரியாதுங்க கரெக்டாக லஞ்ச் டைம் எது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஹாஃப் அன் ஆர் முன்னாடி லஞ்ச் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெனைச்சேன் சாரி புதுசாக வந்திருக்கேங்க ஆ ஆமாம் ஆ சரி ஓகேங்க இங்கே ஒரு கிரீன் கலர் நோட் இருக்கே அதுவா ஆ சரிங்க ஆ ஓகே ஆ ஸ்டோரி புக்ஸுங்க லைக்கு கொஞ்சம் கிரைம் அந்த மாதிரி புக் ஆ இங்கிலீஷில் வேணும்ங்க

ஆ சரி ஓகேங்க அதே வந்து கொஞ்சம் தமிழில் வந்து கொஞ்சம் இந்த அட்வென்ச்சர் மாதிரி இருக்க ஸ்டோரி புக்ஸ்லாம் எங்கே இருக்கும்ங்க

நான் புக்கை வந்து பாரோ பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ள ரிட்டன் பண்ணணும் த்ரீ டேஸுக்குள்ள கொஞ்சம் டே டேஸ் எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குமா

திரும்ப வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகணுமா எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே தேவைப்படும் ஒரு புக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே தேவைப்படுற மாதிரி இருந்தால்

ஆ சரி ஓகேங்க ஆ ஓகேங்க ஆ சரி ஓகேங்க ஆ ஆ தேங்க்யூங்க